தமிழ்நாட்டில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான பிரச்சனைகளை உங்கள் உங் ஊடகங்கள் எப்படி கையாளுகின்றன என்று பார்த்தால் அவங்க வந்துட்டு நிறையா சில பேர் ஃபேக் நியூஸஸும் கொடுக்குறாங்க யா அஃப்கோர்ஸ் லைக் பெங்களூர் ஐ மீன் கர்நாடகா அ அண்ட் தமிழ்நாடு காவேரி பிரச்சனை ஆகட்டும் எல்லாம் இடத்துலியுமே ஃபேக் நியூஸஸும் இருக்குது ஒரிஜினல் நியூஸஸும் இருக்குது ஸோ அதை வந்துட்டு நம்மளுக்கு எது எது அப்படின்றத பிரித்து பார்க்க நம்முளுக்கு வந்துட்டு போதிய நாலேஜ் இருக்கணும் ஜென்ரலாக நம்ம வந்துட்டு வெறும் இந்த நியூஸ் மட்டும் நம்பாமல் உள்ளார என்ன இருக்கின்றத வந்து ஆராய்ந்து பார்த்தால் நம்மளுக்கு தெரியும் என்ன நடக்குது உண்மை நிலவரம் என்ன அப்படின்றது நம்மளே அறிந்து அறிந்து கொள்ளலாம் அண்ட் இந்த இந்த தொழில்நுட்பம் தொடர்பான பிரச்சனைக்கும் வந்து ஊடகங்கள் ஆமாம் டெஃபனெட்டாக அவங்க அதுக்கும் வந்துட்டு ஒரு சில சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க தான் இல்லைன்னு சொல்ல முடியாது